எனக்கு ஓவியம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் ஓவியத்தை ரசிக்க ரொம்ப பிடிக்கும் ஓவியம் வரைகிறவங்கள ரொம்பவும் ரொம்ப உட்காந்து ரசிச்சிட்டு அதை ரொம்ப வியந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் ஒர்க்ஷாப் மாதிரி எந்த ஏற்பாடும் நான் செஞ்சது இல்லை அந்த ஓவியம் வந்து நான் சின்னதிலேருந்து ஒரு க கலர்ஸ் அதில் அந்த நிறத்த வச்சு வந்து ஓவியம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிஃப் ரொம்ப வித்தியாசமாக அந்த பெயிண்டிங்கை ஊற்றிட்டு அதிலேருந்து அந்த ஓவியத்தை ஒரு அழகான ஒரு வடிவமாக அமைச்சு அதுக்கடுத்தது அது ரசித்து பார்க்கும் போது அது நமக்கு பல விஷயத்த உணர்த்துகிற அளவில் இருக்கும் அந்த ஓவியம் அந்த ஓவியத்தை பார்க்கம் போது இந்த மனம் வந்து அவ்வளோ ஒரு மன நிம்மதியாகவும் ஒரு மன நிறைவாக இருக்கும் ஒரு டைம் நான் அந்த ஓவியத்தை வரையை தொடங்கிட்டேன் அப்படின்னா அது முடிக்கின்ற வரைக்கும் எனக்கு என் மனசில் வந்து அதோடைய நினைவுகளும் அதை பற்றியான ஒரு கற்பனையும் ஓடிகிட்டே இருக்கும் தவிர வேறே எந்தவிதமான ஒரு பிரச்சனையும் என்னோடய தலையில் நான் எடுத்துக்க மாட்டேன் அதனால் எனக்கு ஓவியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு செயல் ஓவியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்